பொங்கல் அப்போது பொங்கல் வைச்சு கரும்பெலாம் இது பண்ணி சாமி கும்பிடுவோம் அப்புறம் எங்கள் ஊரில் சவுண்ட்டம்மன் நோண்பி வந்தால் எல்லாம் சப்பரம் எடுப்பாங்க அது சுற்றுவோம் அப்புறம் இது மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு பொங்கல் மாட்டுப்பொங்கல் வைப்போம் மாட்டுக்குகெல்லாம் பெயிண்ட் அடித்து மாட்டுப்பொங்கல் வைப்போம் அப்புறம் பூ பறிக்கிற நோண்பிக்கு போவோம் அங்கே போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக கும்மி அடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு வருவோம் அப்புறம் சப் மாரியம்மன்னு ஒரு நோண்பி போடுவாங்க அங்கே வந்து எல்லாம் முளப்பாரை எடுத்து மாவிளக்கு எடுத்துகிட்டு அங்கே எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம்